நான் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு இதுமாரி ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன் அப்போது வந்துட்டு டெலிவரி கொடுக்க வந்த பையன் வந்து என் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டாங்க போல் அவங்க வந்துட்டு எனக்கு மெசேஜா பண்ணிக்கிட்டிருக்காங்க நிறையா வந்துட்டு மெசேஜ் பண்றாங்க கால் பண்றாங்க அன்வான்ட்டடாக நிறையா பேசுகிறாங்க இது வந்துட்டு ரொம்ப தப்பாக இருக்குது அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை நான் போலீஸ் கம்ப்லைன்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு அது நீங்கள் தான் வந்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சி எனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லணும் இது மாதிரி பண்ண வேணாம் அப்படின் சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைனா நான் போலீஸ் கம்ப்லைன்ட் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது நீங்கள் தான் வந்துட்டு மேலே ஸ்டெப் எடுத்து அவங்க இனிமே இப்படி பண்ணாமல் பார்த்து எனக் பண் எனக்கு பண்ணாங்க நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே இதுமாதிரி மத்தவங்களுக்கும் இனிமேல் நடக்க கூடாதுனால் ஒன்று அதற்கு மேற்கொண்டு நீங்கள் என்னலாம் முடிவு எடுக்கணுமோ அதை நீங்கள் பண்ணிங்கனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்